தமிழ்நாட்டில் வேளாண்மை என்பது மிகவும் ஒரு நெருக்கடியான துறையாக தற்கால சூழ்நிலைக்கு மாறிக் கொண்டு இருக்கிறது அதற்கு என்னென்னா காரணமெனு பார்த்தா விவாசாயிகள்கிட்ட வந்து விவசாயத்திற்கான அந்த மேலாண்மை திட்டங்கள் எல்லாம் முடித்து நம் முன்னோர்கள் வந்து விவசாயத்தை வந்து மிகவும் பாரம்பரியமான முறைகளை வந்து நம் விவசாயத்தை வந்து முன்னோர்கள் வந்து மேற்கொண்டார்கள் அதாவது ஒரு வருடத்திற்கே இரண்டு போகம் தான் சாகுபடி செய்வார்கள் அதே மாதிரி முன்பு வந்து விவசாயத்திற்கு வந்து ஆர்கானிக்கி ஃபெர்டிலிசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இயற்கை உரங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கு இருக்கிற மாதிரி இன்ஆர்கானிக்கு ஃபெர்டிலிசர்ஸ் வந்து இன்றைக்கு கெமிக்கல் ஃபெர்டிலிசர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கூட லேண்டோடைய அந்த பயோ டைவர்சிட்டி குறைஞ்சி போய்டுச்சு அதேபோல் லேண்டோட ரிஜிரிட்டி குறைஞ்சி போச்சு அதே மாதிரி லேண்டையும் லேண்டுக்குள்ளே அந்த உயிர் தன்மை வந்து நாளுக்கு நாள் போய்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிசர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் அதாவது நைட்ரஜனை எந்த அளவுக்கு வந்து நம்ம லேண்ட்டில் வந்து இது ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ தான் வந்து வேளாண்மை வந்து நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பயிர் விடும் முறையே வந்து மாற்றி மாற்றி பயிர் இடணும் இப்போது ஒரு பயிர் பண்ணிணாங்கன்னா அடுத்து ரிப்பீட்டடாக அந்த பயிரே பண்ணக்கூடாது ஏன்னால் இப்போது வந்து நீங்கள் உளுந்து பயிர் பண்ணுறீங்கன்னா உளுந்து வந்து தேவையான சத்துக்களை மட்டும் தான் எடுத்துக்கும் இப்போ நெல்லுக்கு தேவையான சத்துக்கள் ரிமைனிங் சத்து வந்து அப்படியே தான் இருக்கும் அப்போது வந்து என்ன பண்ண முடியும் அந்த உளுந்துக்கான சத்து உளுந்தையே திரும்ப திரும்ப நிலத்துல போட்டோம்தான் அந்த உளுந்துக்கான சத்து எடுத்து எடுத்து உளுந்துக்கான சத்தையெல்லாம் போய் விளைச்சலும் நல்லாயிருக்காது பா மண்ணோட தன்மை வீணாக போய்விடும் அதே மாதிரி ரிப்பீட்டடாக போடணும் அகல உழுவதை விட ஆழ உழுவது சால சிறந்ததும்பாங்க பத்து ஏக்கர் பதினைஞ்சி ஏக்கர்னு விவசாயம் பண்ணுறத விட ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாயம் சிறப்பாக பண்ணிணாலே அதுவே நல்லதும்பாங்க அது மாதிரி வேளாண்மைக்கு வந்து நீர் பாசனம் இன்றைக்கு அன்னை அன்றைக்கு வந்து தண்ணியே இல்லாதப்போ விவசாயம் சூப்பராக பண்ணிணாங்க அன்றைக்கு அது இதோட பெரும் வெள்ளங்களெலாம் வந்தது இப்போ நீங்கள் ஒரு எயிட்டீஸு செவன்டீஸுலெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம்னால் மகா வெள்ளமாக வரும் ஆனால் அன்றைக்குலாம் விவசாயம் தாங்கின்னுச்சி ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மழை ரெண்டு நாள் மழைக்கே பயிரெலாம் தாங்க மாட்டேக்குது அதுக்கு என்ன காரணன்னால் இந்த இது ஹார்பரேட் இது ஹைபிரிட் வரைகளில் இறங்குனது தான் காரணம் பாரம்பரிய விதைகளை விதைகளை எடுக்காமல் விட்டது தான் முக்கிய காரணம் இப்போ ஒரு நாட்டு மாமரம் இருக்குதுன்னா என்ன காற்று அடித்தாலும் நிமிர்ந்து நிற்கும் ஆனால் இதே ஒரு ஹைபிரிட் மாமரமோ ஒரு ஹைபிரிட் கொய்யா மரமோ இல்லை ஹைபிரிட்டை சார்ந்த எந்த வகையான மரங்களோ அது வந்து ஒரு இலகு தன்மையாக இருக்கும் இலகு தன்மையானால் இப்போ எப்படி பிராய்லர் கோழிக்கும் நாட்டு கோழிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் இப்போ இப்படி நாட்டு மாட்டுக்கும் இப்போ இந்த இது இந்த ஹைபிரிட் கன்றுங்கள்லாம் கன்று மா மாட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஹைபிரிட்டு விதைக்கும் பாரம்பரிய விதைக்கும் இப்போ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா பூச்சே வராது இந்த பீட்டு கத்திரிக்காய்னு சொல்வது எப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணிணாங்களோ அப்பலேருந்து தான் விவசாயத்திற்கு அவ்வளோ விதமான பிரச்சினைகள் என்ன பிரச்சினைகள்னா பாரம் அவன் என்ன பண்ணுறான் அவன் எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள விதைகளை தான் அவன் உற்பத்தி பண்ணி கொடுக்கறான் அப்போ என்ன பண்ணுறோம் அந்த விதைகளை நாம் வந்து பயிரிடும்பொழுது அதுக்கு அதிகப்படியான மருந்துகள் தேவைப்படுது எது செயறு செயற்கை மருந்துகள் தேவைப்படுகிறது செயற்கை மருந்துகள் நம்ம இந்த கெமிக்கல் இது நிறையா வந்து அடிக்கிறதுனால் அது நமக்கும் பாதிப்பு மண்ணுக்கும் பாதிப்பு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மண் வந்து இந்த மாதிரி தொழு உரத்தையோ இல்லை இயற்கை உரங்களையோ இடாமலேயோ அந்த உழவு முறைகளை மாற்றாமையோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணணுனால் மண்ணே மலடாக போய்விடும்பாங்க மண்ணே மலடாக போயிடுவாங்க மண்ணுக்கு வந்து என்னாத்தை மண்ணுக்கும் சுவாசம் இருக்குது மண்ணுக்கு சுவாசம் ஆகுதுனால் என்னது மண்ணை லூஸ் பண்ணுறது ரிப்பீட்டடாக உழவு பண்ணுறது அதே மாதிரி வயல்வெளிகளை குறிப்பிட்ட கால அளவுக்கு சும்மாவே போடுறது சும்மா போடுறதுன்னா தொடர்ந்து பயிர் பண்ணிக்கிட்டே இருக்ககூடாது லேண்ட்டில் விட்டு விட்டு விட்டு விட்டு விட்டு பயிர் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரியான நிறையா ரிப்பீட்டட்டு ஸ்கீம்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ரிப்பீட்டட்டு மெத்தட் யூஸ் பண்ணணும் முன்னோர்கள் எந்த பாரம்பரியமான என்னென்ன முறைகளில் விவசாயம் பண்ணிணார்களோ அந்த முறைகளெலாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அதே மாதிரி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியை வெச்சு தான் வயலில் உழுவாங்க ஏர் உழுவாங்க அதே மாதிரி ஏர் உழுவாங்க அந்தந்த பிராந்திய பகுதிகளிலுமே இப்போ மாறிடுச்சு இப்போ டெல்ட்டாவில் பார்த்தீங்கன்னா நெல் விளைவிக்கிறாங்க இப்போ இந்த பக்கம் அந்த ப பவானி சாகர் டேம் பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் விளைய வைக்கிறாங்கன்னால் எல்லா ஏரியாவுமே மாறிப் போச்சு இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த க கிழங்கு அதிகளவில் பயிர் பண்ணுவாங்க அதிலியும் இந்த குச்சி கிழங்கு அதுதான் அந்த மரவள்ளி கிழங்கு வந்து அதிகளவில் பயிர் இடுவது சேலம் டிஸ்ட்ரிக்ட்டு ஏன்னால் இங்கே வந்து கிணற்று பாசனங்கிறது தான் கிணற்று பாசனங்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கும் மழை பெஞ்சா ஓரளவுக்கு ஸ்டெபிளிட்டியாக இருக்கும் அதில் வாட்டர் லெவல்லு அது மழை குறைய குறைய கீழே போய்விடும் அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் இதுக்கு இங்கே ஏற்ற மாதிரி பயிர் பண்ணுவாங்க இப்போ எல்லா ஏரியாலேயுமே ஹைபிரிட் வரைகள் இப்போ குச்சிக்கிழங்கில் ஹைபிரிட் விதை நெல்லில் ஹைபிரிட்டு அது மாதிரி அந்த ஹைபிரிட்டு வெதைகள் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகுன்னால் பயிருடைய தன்மை மாறிப் போய்விடும் பயிருடைய தன்மை போய்விடும் ஸோ விவசாயிகளுக்கு இது தான் மேலாண்மை மேலாண்மைனாலே இது தான் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் விவசாயத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் எப்படி உழுகணும் என்ன விவசாயம் பண்ணணும் மண் எப்படி வா மண்ணை கெட்டுப் போகாம எப்படி விவசாயம் பண்ணுறது மண்ணை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன மெத்தடு இந்த மாதிரி மெத்தடாலஜிஸ்கிட்ட புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் இந்தக்குள்ளே மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணுறது ஸ்மார்ட்டர் வாட்ரு மேனேஜ்மெண்ட்னால் அதுதான் தண்ணியை வந்து கொஞ்சம் தண்ணியை இப்போ சொட்டு நீர் பாசனம் இருக்கும் அப்புறம் நம்ம மத்திய அரசுலேருந்து இந்த மாதிரி மத்திய அரசும் இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கெலாம் நிறைய மானியங்கள் வழங்குது இப்போ என்ன விவசாயத்தை ஊற்று ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய மானியங்களெலாம் கொடுக்கறாங்க சப்ஸீடிஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான திட்டங்களெலாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்லது சரிங்களா ஸோ விவசாயத்தை வந்து ரெடியூஸிங்காகவும் இருக்கணும் லைவ் ஸ்டாக் மீத்தேன் எவிஷன் அது தான் இந்த மீத்தேனை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட விவசாயம் இருக்கணும் இந்த மீத்தேன் கெட்டுப் போகிற அளவுக்கு இல்லை இப்போ மீத்தேன் வேணுனால் என்ன பண்ணணும் தொழு உரம் தொழு உரன்னா எது இந்த மாட்டு சாணம் இந்த ஆட்டு சா இந்த மாதிரியான பொருட்களெலாம் யூஸ் பண்ணுறது விலங்குகளை கழிவுகளை யூஸ் பண்ணி விவசாயத்தை மென்மேலும் வளர்க்கணும்